நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுல தருமபுரியில் இருக்கிற பரத் ஏஜென்ஸியில் ஒரு மிக்சி எடுத்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் ஆகுது இருபத்தொரு வருஷத்தில் நான் ஒரே ஒரு முறை மட்டும் தான் அந்த குட்டி ஜார் மட்டும் வந்து பிளேடு போயிடுச்சு மற்றபடி மிக்ஸி வந்து இப்போவும் நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணிட்டிருக்கு அதே மாதிரி வந்து அந்த கடையில் வந்து அடுத்தது வந்து நான் ஒரு டிவி வாங்கினேன் அந்த டிவி பார்த்தீங்கன்னா நானாக அந்த டிவி சின்ன டிவியாருக்குது பெரிய டிவி வாங்கலாம் அப்படின்னு நானாக மாற்றி வாங்குற வரைக்கும் அது எந்த விதமான பிரச்சினையே இல்லாமல் ஓடிகிட்ருந்தது அதனாலே நான் எந்த பொருள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருள் எடுக்கிறதாந்தாலும் நான் வந்து தருமபுரியில் அந்த கடையில் தான் எடுப்பேன் ஏன்னால் அது வந்து நான் வந்து ஒரு சென்டிமென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அந்த கடையில் எடுத்த பொருள் எதுவுமே எனக்கு என் நான் வாங்கின பொருள் எதுவுமே எனக்கு வந்து பிரச்சினை கொடுக்கலை அதனாலே வந்து நான் எப்போயுமே அந்த கடையில் தான் பொருள்கள் பொருட்கள் வாங்குவேன் டிவி ஆகட்டும் கிரைண்டரு ஆகட்டும் மிக்சி அப்புறம் பிரிட்ஜ்ஜி எல்லாமே தொடர்ச்சியாக அந்த கடையில் வாங்கினத்துக்கு காரணம் மொதல் வாங்கின நான் பொருள் வந்து நல்லா இருந்ததினால தான் தொடர்ந்து அதுங்க அங்கே வந்து எல்லா விதமான வீட்டுக்கு பயன்படுத்துகிற எல்லா பொருளும் அதாவது மின்சாதன பொருள் எல்லாமே நான் அங்கே வாங்க ஆரமித்தேன்